இப்போ என் காலேஜில் பசங்க இருக்கிறாங்க லேடிஸ் இருக்கிறாங்க கோஎட்டு தான் இப்போ நாங்கள் காலேஜ் சேர்ந்து மூணு வர்ஷம் ஆகப்போது தேர்ட் இயர் முடிக்க போகிறேன் இப்ப தேர்ட் இயர் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா அது தெரியல எங்கள் ஃப்ரெண்ட்ஸு அஞ்சாரு பேரு இருக்காங்க என் கூட அவங்க வந்து எப்படின்னா நல்லா ஜாலியா இருப்பாங்க பேசுவாங்க நல்லா அப்படியே க்ளோஸ்ஸா இருப்பாங்க ஆனால் வீட்டுக்கு போனால் மறந்துடுவாங்க இப்போ எப்புடின்னா ஃப்ரெண்டுலாங்கறது காலேஜி காலேஜி வரைக்குந்தான் அதுக்கப்பறம் இருக்க மாட்டாங்க இப்போ என்ன சொல்கிறதுன்னா இப்போ சப்போஸ் நம்ம எதாச்சி ஹெல்ப் கேட்டாலோ எது கேட்டாலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வீட்டு சூழ்நிலையா இருக்கும் எதாவது இருக்கும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஜாலியா இருக்குலாம் என்ன வேணால் பேசலாம் ஜாலியாக இருக்கலாம் என்ன பண்ணிணாலும் அவங்க யாரும் கோச்சிக்க மாட்டாங்க ஆனால் நல்ல டைப்பா இருப்பாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்குறது ஆனால் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு தான் நமக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா சும்மா டைம் பாஸ் நீங்கள் அந்த சின்ன வயசுல வந்து இப்படி பேசுகிறீங்கறதுக்காக அப்படி இருப்பாங்க இப்போது சிம்ப்ளா சொல்லணும்ன்னா இப்போது காலேஜில் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கூட ஜாலியாக சுற்றுவேன் ஊர் சுற்றுவேன் கடைக்கு போவோம் சாப்பிடுவோம் நான் முக்கால்வாசி மூணு வருஷமா இருந்ததோடு நானு வீட்டில் வந்து காலேஜ் கூட க்ளாஸ் கூட இருந்ததோட வெளியதான் சுற்றிட்டு அதிகமாக சுற்றிட்ருக்குறோம் மூணு வருஷோம் முடியப்போது இன்னும் மூணு மாசந்தான் இருக்குது வெளியதான் சுற்றிட்ருக்கோம் அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய சுற்றுவோம் எங்கேயாச்சும் வெளிய கிளிய போவோம் எதாது பண்ணுவோம் என்ன பண்ணுவோன்னே எங்களுக்கே தெரியாது எதேதோ சுற்றிட்ருப்போம் அங்கே போவோம் இங்கே போவோம் வெளியூ போவோம் எதாது பக்கத்தில் எதாது ஊருக்கோ தேட்ருக்கோ சினிமாக்கோ போவோம் குடிப்போம் தம் அடிப்போம் எல்லாம் பண்ணுவோம் காசு காசு எல்லாத்துட்டியும் பிடிங்கிருவோம் நல்ல தம்மடிக்கிவோன்னா பண்ண போகணுன்னா அவன்டேருந்து காசு நான் பிடிங்கிருவேன் காசை பிடிங்கிருவேன் இல்லை காசை சாப்பாடு திருடி தின்போம் அந்த அந்த லைஃப் நல்லாருக்கும் இப்போ லஞ்ச் டைம்லலாம் சாப்பாடு வேணும்னா சாப்பாடு எடுத்து பிடிங்கி வச்சுருப்போம் எப்புடின்னா ஃபஸ்ட் இயர் போகும்போதுலாம் எனக்கு யாரும் அவ்வளோ க்ளோஸே இல்லை ஒரு மூணு மாசம் கழித்து தான் ஒன்னும் ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு இயரு எல்லாம் எல்லாம் கேக்கு வெட்டுவாங்க நாங்கள் அஞ்சுருபா பன்னு வாங்கி அதை வெட்டி கொண்டாடினோம் இப்போ அதை வெட்டினோம்னா அப்போ தான் எல்லாம் க்ளோ க்ளோஸ் ஆனாங்க க்ளோஸ் ஆனதுக்கப்பறோம் கேட் கேட்ரிங் போனேன் கேட்ரிங்ல இன்சார்ஜா இருந்தேன் ஒரு அது கேட்ரிங் மட்டுமே வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு செகண்ட் இயரில் காலேஜ் போனதோடு கேட்ரிங் போன தான் அதிகம் இல்லைனாலும் கேட்ரிங் போவோம் அப்புறோம் நிறைய நிறைய காலேஜ் கட் அடிச்சுட்டு லீவ் போடுவோம் நல்லா ஊரை சுத்துவோம் என்னென்னமோ பண்ணுவோம் எங்கெங்கயோ போவோம் வருவோம் போவோம் சுத்துவோம் எருமை மாடு மாதிரி சுத்திட்ருப்போம் சம்புத் தின்னுருவேன் கா எங்கள் கேங்லயே ஆறு பேருதாங்க அந்த ஆறு பேத்துல நாங்கள் என்ன பண்ணுவோம் எந்த பிரச்சின வந்தாலும் என்ன இது வந்தாலுமே நாங்கள் மட்டுந்தான் ஜாலியாக இருப்போம் எந்த பிரச்சினை வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் மட்டும் ஜாலியாக இருப்போம் யாருக்கும் யாரு பேச்சும் நான் கேட்கவே மாட்டோம் இன்றைக்குமே கேட்க மாட்டோம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் ஜாலியாக இருக்கலாம் இல்லைன்னா அவ்வளோ தான் இந்த லைஃப் வந்து காலேஜ் வந்து ஒருவாட்டி போச்சின்னா திரும்ப கிடைக்காது அது கிடைக்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நீங்கள் என்ன தான் நீங்கள் வேற காலேஜி போய் நீங்கள் இப்போ சின்ன பையன் கூட பேசுனாலுமே அந்த ஃபீல் உங்களுக்கு வராது இப்போ இப்போ என்ஜாய் பண்ணால் மட்டுந்தான் உண்டு ஏன்னா அவ்வளோ தான் இதில் என்ன சொல்கிறதுன்னா நல்ல நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாம் முக்கியமே இல்லை நல்ல மனசு தான் முக்கியம் இப்போ நீங்கள் நல்ல நீட்டா கேஷ்வலா சர்ட் பண்ணி போட்டு பேண்ட்டு பேண்ட்டு டையிலாம் கட்டிட்டு போனோம்ன்னா உங்களை நாலு பேரு மதிப்பாங்க ஆனால் அங்கே உங்களுக்கு என்ஜாய்மென்ட் இருக்காது காலேஜில் நீங்கள் வேலைக்கே போயிருந்தாலும் உங்களுக்கு காலேஜ் லைஃப் மாதிரி என்ஜாய்மென்ட் இருக்கவே இருக்காது எங்கேயுமே இருக்காது ஸ்கூலில் கூட அவ்வளோ என்ஜாய் பண்ண மாட்டிங்க காலேஜில் தான் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க ஹெச்ஓடிட திட்டு வாங்குவீங்க டிபார்ட்மெண்டு ப்ரின்சிபால்கிட்ட திட்டுவாங்குவீங்க எல்லாமே நடக்கும் இப்போ என்ன சொல்கிறதுன்னா இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவன் லவ் பண்ணால் அந்த புள்ள வேற ஒருத்த பையனை லவ் பண்ணுச்சி இது வந்து என்னென்னா ஒரு ஜாலிக்காக பண்ணுறாங்க ஆனால் அது நிலைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் அந்த தப்பையே மூணு மாசத்துக்கு ஒரு மூணு வர்ஷதுக்கு மூணு மாசமோ இருப்பாங்க அப்பறம் பிரிவாங்க திரும்பியும் அவங்கலாம் எங்கே வருவாங்க திரும்பி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டதான் வருவாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டியும் போக மாட்டாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ட தான் வருவாங்க பிரச்சின இருந்தாலும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்டதான் வரணும் வேற வழி இல்லை ஏன்னா இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நிறைய பேசுகிறோம் நிறைய யோசிக்கிறோம்னா இப்போ எதுவுமே நம்ம அவங்களுக்கு தெரியாதுல்ல இப்போ இந்த பையன் இப்படி பேசுகிறான் அதனால் இவன் இப்படி இருக்கான் காலேஜில் வேற எதுவும் சொல்லுவாங்க அதெல்லாம் போய்யி இப்போ ஹெச்ஓடியே நம்மளை திட்டினாலுமே நாங்கள் எல்லாம் ஃப ஃபன்னா எடுத்துப்போம் இவன் என்னை திட்டுறான் இவனை பார்த்துக்கலாம் அப்பறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு திட்டுவோம் இப்போ என்ன சொல்கிறது செம்லாம் நான் படிக்கும்போது நான் என்ன பண்ண ஃபஸ்ட் இயர் வரும்போது சண்டை போட்டு ஒரு பையனை பிடிச்சி அடிச்சிட்டேன் ஹெச்ஓடி கூப்பிட்டு என்ன திட்டினாரு நான் என்ன அழுதனா என்ன அடிச்சாங்களா நாலு வார்த்தை திட்டுவாங்க மூணா நாள் அதை விட்டு மறந்துருவாங்க அதேதான் வாழ்க்கையும் இப்போ பார்த்துக்கலாம் காலேஜில் ஏதாவது பிரச்சினையாச்சின் வச்சுக்கோங்களேன் நாலாம் பிரச்சின பண்டு பிரச்சின பண்டு தான் இருப்பேன் காலேஜில் ஸ்கூலெலாம் இப்போ இப்போ நான் அமைதியா இருக்கேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சிடுச்சி வெளிய போனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரிஞ்சிடுச்சி அதனால் அமைதியாக இருக்கோம் இப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து என்னென்னா அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமுமே இல்லை இதுக்கப்பறம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அது எதோ ஒரு கெட்ட பழக்கம் நம் வாழ்க்கையில நல்லது எதாச்சும் ஒரு கெட்ட பழக்கமாச்சும் இருக்கணும் இல்லைன்னா அவ்வளோ தான் இப்போ இப்போ பழகாமல் இன்னும் இதுக்கப்பறம் மேரேஜிலாம் ஆனதுக்கப்பறம் பழகுனம்ன்னா அதெல்லாம் வேஸ்டு என்ஜாய்மென்ட் இருக்காது கூட உட்காந்து பேசுகிறதுக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதுதான் என்ஜாய்மென்ட் அதாவது காலேஜ் குள்ள எல்லாம் முடிச்சிக்கணும் காலேஜ் லைஃப் மூணு வர்ஷமோ அஞ்சு வருஷமோ அதுக்குள்ளயே எல்லாத்தையும் முடிச்சிக்கணும் எல்லா பழக்கத்தையும் முடிச்சுட்டு வெளிய கொண்டு போக்கூடாது கெட்ட பழக்கலாம் வச்சுக்கணும் மூணு வர்ஷத்துக்குள்ள லிமிட்டா வச்சுட்டு அப்புறம் நிற்பாட்டிடணும் நாலாம் அப்படி தான் பண்ணுறேன் இப்போது ஃபுல்லா குடிப்பேன் தம்மலாம் அடிச்சிட்டுருந்தேன் இப்போல்லாம் லிமிட் எல்லாம் லிமிட் ஆகிடுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதுதான் காலேஜ் லைஃபுன்னா அவ்வளோதான் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ண தெரிஞ்சிக்கணும் நம்ம காலேஜ் லைஃப் மட்டுமே வாழ்க்கைனா இல்லை காலேஜ் மூ மூ மூணு வருஷந்தான் அதுக்கப்பறம் நீங்கள் வேலைக்கு போகணும் குடும்பத்தை பார்க்கணும் எல்லாம் பண்ணணும் காலேஜ் லைஃபுங்குறது ரொம்ப ஜாலியான லைஃப் நாலாம் ஃபஸ்ட் இயர் சேரும்போதும் நல்லா பயந்துகிட்டேதான் சேர்ந்தேன் எனக்கு இந்த கோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா மாட்டாங்களா அவங்க என்னை ஏற்றுப்பானுவோலா என் கேரக்ட்ரை ஏற்றுப்பாங்களா நான் அந்தமாதிரிதான் பேசிட்டுருப்பேன் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க எதை பற்றியுமே காதில் வாங்க மாட்டாங்க அவன் வருவானா வரேன் போகிறேன் அவ்வளோதான் வேற எதுவுமே கவலைப்பட மாட்டானுங்க என்னதான் பண்ணிட்ருப்பானுங்க எங்கெங்ககன்னா போவானுங்க வருவானுங்க என்னென்னமோ பண்ணுவானுங்க அவுங் பாட்டும் பேசுவானுங்க போவானுங்க என்ன பண்ணுறது என் ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டானுங்க அவங்க அடிச்சால் கூட நான் நாங்களே மாற்றி மாற்றி அடிச்சுப்போம் அடிச்சுட்டு அதே பேசிக்குவோம் ஒருத்தனை கொடுத்து கலாய்ப்போம் இப்போ பஸில் போனால் காலைல ஆறா நம்பருக்கு போவோம் காலேஜ் பஸில் போவோம் காலேஜ் பஸில் போயிட்டோம்ன்னா எங்களை யாருமே கேட்க மாட்டோம் நாங்கள் பாட்டு ஜாலியாக சுற்றிட்டு ஊரை சுற்றிட்டு வீட்டுக்கு மூணு மூணு நாலு மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிருவோம் எல்லாமே காலேஜில் பிள்ளைங்கள் பார்த்துட்டு மூன்றரை நாலு மணிக்கு உட்காருவாங்க ஆனால் நாங்கள் அப்படி உட்கார மாட்டோம் நாங்கள் என்ன பண்ணுவோம் மூணு ரெண்ட்ரை மணிக்கெலாம் கிளம்பிருவோம் கிளம்பி டீ கடையில் வந்து தம் அடிச்சிட்டு பஸ் ஏறுனோம்ன்னா வீட்டுக்கு போயாச்சு பசங்க கூட ஜாலியாக சுற்றுனோமா வந்தமான்னு இருக்கணும் இந்த வாரம் காலேஜ் லீவா இனி எப்போடா காலேஜ் ஓப்பன்னு தோணும் அதெல்லாம் அதெல்லாம் நெனச்சனா இருக்கும் காலேஜில் போய் இதெல்லாம் பண்ணுங்க எப்புடின்னா எங்கேயாச்சும் வெளிய போங்க பசங்களோட டயோம் ஸ்பென்ட் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு காலேஜ் லைஃப் என்னென்னு தெரியும் கேர்ள்ஸ் கூட சுற்றுறது இதுக்கப்புறம் கூட சுற்றலாம் ஆனால் பசங்க கூட சுற்றுறது காட்டி கேர்ள்ஸை சுற்றுறது வராது பசங்க தான் என்றைக்குமே கூட நிற்பாங்க புள்ளைங்க யாரும் நிற்க மாட்டாங்க கூட இப்போ ஒரு பசங்களுக்கு பிரச்சினைனா பசங்க பையந்தான் வருவான் பிள்ள யாரும் வரவே மாட்டாங்க நாளைக்கே நீங்கள் எதாச்சும் போய் சண்டை போட்டு போய் ஸ்டேஷனில் நின்னாலுமே காலேஜ் பசங்கதான் வருவாங்க தவிர ஸ்கூல் பசங்க யாரும் வர மாட்டாங்க ஏன்னா அவங்க லைஃப் ஸ்கூலோடு முடிஞ்ச்சு காலேஜ் லைஃப் தான் உங்களை அடுத்த அடுத்த இதுக்கு கூட்டு போகும் அடுத்த இதுக்கு கூட்டு போகும் போதுதான் உங்களுக்கு காலேஜ்ன்னா என்ன அந்த காலேஜை முடியப்போதுதான் உங்களுக்கு கவலை தெரியும் இப்போ எனக்கு காலேஜ் முடிய போது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அதனால என்ன பண்ண முடியும் திரும்பி என்னால் க அதே வர்ஷ பசங்களை ப திரும்பி கூட்டுனு வந்து என்னால் படிக்க வைக்க முடியாது அவங்களும் படிக்க மாட்டாங்க எப்போடா காலேஜே முடியும் முடியப்போதே என்ன பண்ணுறதுன் தெரியாமல் முழிச்சிட்டுருக்குறாங்க என்ன பண்ணுறது வேற வழியே இல்லையே இதை இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் இப்போ நாங்கள் என் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறான் அவனுக்கு அவன் ஒரு பக்கம் அழுகிறான் ஆள் போச்சேடா இதுக்கப்றம் பார்க்க முடியாது பேச முடியாது இவன் இவன் வேற ஊரு அந்த பிள்ள வேற வேற ஸ்டேட்டு இவன் வேற டிஸ்டிக்கு அவள் டிஸ்ட் இருக்காங்க எப்படி பேச போகிறாங்க அது அவனுக்கு கஷ்டம் அதுதான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு பண்ணிணாலும் ரெண்டு வர்ஷத்துலே முடிச்சிடணும் எல்லாத்தையும் முடித்து வச்சிர்ணும் மூணாவது வர்ஷோம் நிம்மதியாக இருக்கணும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் எல்லாமே பண்ணணும் இதுதான் காலேஜ் லைஃப்